ஃபஸ்ட்டு எனக்கு சின்ன வயசுலருந்தே பூசெடிங்களை பிடிக்கும் ப்ளஸ் வீட்லேலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு செடி தான் இருக்கும் மல்லிகைப்பூ செடி இருக்கும் ஜாதி மல்லி இருக்கும் அப்புறம் செம்பருத்தி பூச்செடி இருக்கும் கனாகாபரம் இருக்கும் இந்த மாதிரி செடி தான் இருந்துது அதுக்கு அப்புறம் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெட்டு வசதி ஃபோன் அந்த மாதிரி வசதி எல்லாம் கிடையாது அந்த டைம்லலாம் அப்போ அந்த செடியே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு கறப்ப இப்போ ஒரு ஃபோர் ஃபை ஃபோர் ஆர் ஃபைவ் இயர்ஸுக்கு பேக்கு அப்போ ஃபோன்லாம் நல்லா யூஸ் பண்ண ஆரம்மிச்சோம் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா செடி பார்க்குறது அப்புறம் யாரு வீட்டுலேயாவுது போகிறப்ப எங்கேயாது நான் போகிறப்ப என்னோடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் போகிறப்ப அங்கே செடியை பார்க்குறப்ப எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஓ அந்த அங்கே கிட்ட நான் செடி வாங்கிட்டு வந்து வைப்பேன் இந்த மாதிரி ஒவ்வொன்னா வாங்கினது அதுக்கு அப்புறம் இப்போ இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெட்லே நமக்கு இன்டெர்நெட்ங்கிற இதுலேயே நமக்கு நிறையா வந்து இது தோட்டத்தை பற்றி சொல்ல ஆரமிமிச்சிட்டாங்க அந்த மாதிரி இந்த செடி வாங்கி வைங்க இந்த செடி வாங்கி வைங்க அப்படின்னுட்டு அந்த மாதிரி அந்த கார்டனிங் இது எல்லாம் நான் பார்ப்பேன் அந்த மாதிரி தோட்டத்து இதெலாம் இது பா வீடியோ பார்க்குறப்ப எனக்கு ஒரு இந்த மாதிரி நம்மளும் பண்ணிணா என்ன அப்படிங்குறப்ப அந்த மாதிரி செய்தது தான் நான் தோட்டம் ஆரம்மிக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒவ்வொன்னா நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறப்ப இந்த ஓ மாதிரி பண்ணலாமா அவங்க அந்த மாதிரி பண்ணி இருக்காங்க அந்த மாதிரி நமக்கு தோணும்னு வச்சிக்கோங்களேன் அந்த தோட்டம் வந்து இந்த மாதிரி இவங்க இவங்க வந்து இவங்க சொன்னது நல்லா இருக்கும் அப்படிங்குற பண்ணுறப்ப நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாங்கிற மாதிரி தோணும் அப்புறம் கார்டன் கடைக்கே போயி இந்த செடிக்கு நல்லா இது வச்சா வருங்களா அப்படின்னு கேட்பேன் ஒரு சிலது அவங்க சொல்லி நான் வச்சிருக்கேன் ஆனால் ஒரு சில செடி வந்ததும் கிடையாது அதுக்கு அப்பறம் நம்ப அந்த சைட் போகிறப்ப இந்த செடி வச்சேன் ஏன் வரலன்னும் கேட்பேன் அவங்க வேற ஏதாச்சும் சஜஷன் சொல்லுவாங்க அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சி இருக்குனு வச்சிக்கோங்களேன் இந்த மாதிரி ஆரம்மிச்சது தான் நான் தோட்டம் ஆரம்மிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸே கிடையாது வசதிகளும் கிடையாது இப்போ வந்து நிறையா தோட்டத்தை பற்றி சொல்ல ஆரம்மிச்சிடாங்க அதனால் ரொம்ப தோட்டத்தை ஆரம்மிக்கிறது யாருக்காவுது கேட்டு கேட்டாலும் இந்த மாதிரி தோட்டம் அமைங்க ஏதாச்சும் செடி வேணும்னா தரேன் அப்படின்னு நான் சொல்லுவேன்